போக்குவரத்தை பொறுத்து போக்குவரத்தை பற்றி முக்கியமான என்னென்ன ஜனங்களுக்கு போகறதுக்கு வர்றதுக்கு வசதி இப்போக்கி எங்கள் வேலைக்கு போனாலுத்தே முக்கியமானது சென்னை எங்களுக்கு அடுத்து நியரஸ்ட்டு சென்னை அங்கே போகணுன்னா இங்கேருந்து காலையில் ஏறி சென்னை போய் சேர முடியும் முடியிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சு போது ஒரு இன்ட்ரிவ்யூ அட்டெண்ட் பண்ணாலும் சரி இங்கேருந்து காலையில் நாங்கள் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கிளம்புனாலும் அங்கே எட்டு மணிக்கு போகறதுக்குள்ள எட்டு மணிக்கு எல்லாம் வழி ட்ராஃபிக் ஹெவி ட்ராஃபிக் அதில் போய் நாங்கள் பிடிச்சி எங்கள் வேலையில் போய் சேர முடியாத ஒரு கஷ்டம் வருது அதே போல் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து போகணும் வர்ணுனா மெரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஒன்று வேலூர் சிஎம்சி இல்லாத போனால் சென்னை இங்கே தான் போகணும் எங்களுக்கு முக்கியமான இடம் இதில் டிராஃபிக் ரொம்ப கஷ்டம் வழியில் போய் சேருறதுக்கு ரெண்டாவது கல்வி வேலைவாய்ப்புனாலும் சரி காலேஜி இங்கே திருவண்ணாமலை இல்லைன்னா வேலூர் இல்லவு சென்னை இந்த எடத்துக்குலாம் போனா இங்க வேறவுங்க அடுத்து நியரெஸ்ட்டு கல்விக் கல்விக்கு இங்கே பக்கமே இடமே இல்லை ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கோம் அதே மாதிரி வேலை வாய்ப்பும் சரி ஜாஸ்தி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் பொறுத்தவரைலும் கவர்மெண்ட் வேலை ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கிடைக்கிறதில்ல அதாவது எது கிடைச்சாலும் திருவண்ணாமலைனுவங்க இங்கேருந்து திருவண்ணாமலை போய் சேர்றதுக்குள்ளே எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுது அது ஆர்மிலவிட பொறுத்து சொல்கிறேன் இங்கேருந்து அப்ளே பண்ணிவிட்டு ஒரு நாள் ஒரு நாள் முன்னாடி போய் தான் காத்துட்டுருக்கணுன்றாங்க ஒன்று விட்டா கடலூர் அங்கேதான் ஆள் எடுக்கணுவாங்க இல்லைன்னா மதுரை வேறு தூர தூர எடுப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காம போயிடுது இந்த டிஸ்ட்ரிக் பொறுத்தவரையிலும் ரொம்ப கஷ்டமான நிலைம இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே